தண்ணிர் தண்ணிர் சொல்லப் போனால் அனைத்து உயிர்களுக்குமே மிகவும் முக்கியமான ஒன்று தண்ணி இல்லைனா நம்ம வாழ முடியாது எப்படின்னு சொல்லணும் பார்த்தீங்கன்னா காலைல நம்ம வீட்டில் இருந்து தூங்கி ஏஞ்ச உடனே பல் விளக்கிறதா இருந்தால் பல் விளக்குகிறதுக்கு ரொம்ப முக்கியமானது பல் விளக்கி முடித்த அப்புறம் வாய் கொப்பளிக்கணும் அதுக்கு தண்ணி தேவை நம்ம உடலில் அழுக்கை சுத்தம் பண்ணணும்ன்னா அதுக்கு குளிக்கணும் குளிக்கறதுக்கு தண்ணி தேவை அடுத்து நம்ம ஒரு நாளைக்கு பயன்படுத்துகிற உடை அந்த உடை அழுக்காயிடுத்து அழுக்கான பிறகு அதை துவைக்கணும்ன்னா அதுக்கும் தண்ணி தேவை அடுத்து நம்ம சாப்பிட கூடிய சாப்பாடை செய்ய சமைக்கிறதுக்கு தண்ணி தண்ணி ரொம்ப அவசியம் உணவு சமைக்குறதற்கு காய்கறிகளை கழுவுவதற்கு எல்லோத்துக்குமே நமக்கு என்ன தேவை தண்ணி தேவைப்படுது அடுத்து வந்து தோட்டங்கள் தோட்டங்களுக்கு அடுத்து கால்நடைகளுக்கு எல்லோத்துக்குமே தண்ணி ரொம்ப கால்நடைகளுக்கு தண்ணி ரொம்ப அவசியம் தோட்டம் தோட்டங்களுக்கு விவசாயம் செய்வதற்கு அதற்கு ரொம்ப தண்ணீர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கிறது அது மட்டும் இல்லாம வீடு சுத்தம் பண்ண வீடு சுத்தம் பண்றதாக இருந்தாலும் சரி வாகனங்களை கழுவுகிறதா இருந்தாலும் சரி எல்லோத்துக்குமே நமக்கு என்ன தேவை தண்ணி ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்குது இது மட்டும் இல்லாம நம்ம வந்து வெளியில் ஃபேக்ட்ரீஸ் ஓகேங்களா தொழிற்சாலைகளில் வந்து பார்க்க போனால் அங்கே வந்து எல்லா தொழிற்சாலையுமே தண்ணீர் தண்ணீர்லேயும் இயங்க கூடிய தொழிற்சாலைகளும் அதிகமாக இருக்கிறது தொழிற்சாலைன்னு சொல்ல போனால் நமக்கு என்னென்னா இரும்பு இரும்பு ஆலைகளில் தண்ணீர் தான் அதிகமாக தேவை இரும்பு ஆலைகளில் தண்ணீர் அதிகமாக தேவை அதே மாரி கனிம வளம் தோண்டகூடிய இடங்கள்ளையும் நமக்கு என்னது தண்ணீர் அதிகமாக தேவைப்படுது அது மட்டும் இல்லாம தண்ணிருடைய தண்ணீர் இல்லைனா எந்த ஒரு உயிரினமும் வாழ முடியாது ஏன்னா தண்ணீர் வந்து நம்ம என்ன ஒரு நாளைக்கு இந்த மனிதர்கள் எடுத்தோம்ன்னா தண்ணீர் வந்து ஒரு நாளைக்கு கொறைஞ்சபட்சம் மூணு லிட்டராவது குடிக்கணும் இல்லைனா மனிதர்களுடைய எனர்ஜி வந்து ரொம்ப கொறைஞ்சுரும் தொழிற்சாலைகளில் அதே மாரி தொழிற்சாலை அதிகமாக நம்ம வந்து தண்ணியை வந்து இது இது மட்டும் இல்லை ஏகப்பட்ட தொழிற்சாலைகள் வந்து இன்னுமும் தண்ணீர் இல்லாம ஒன்றுமே செய்ய முடியாது